ஜலதோஷம் வந்தாங்க எங்கள் ஏரியாவிலயெல்லாம் முதல்ல வந்து வந்து ஆவிப்பிடிக்கிறதுங்க ரெட்டைப்போத்தி ஆவி பிடிப்பானுங்க அப்புறம் கடைசியில கொஞ்ச நேரம் கம்பளீ போத்தி படுக்க சொல்லுவானுங்க எதோ வந்து பெரியவன் வந்து இந்த ஒரு பன் வாங்கி கொடுப்பானுங்க எதோ வருக்கி வாங்கி கொடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுங்க அப்புறம் இந்த பொறி கிறி வாங்கி கொடுத்து சரி சாப்பிடு சாமி சரியாக போவானுங்க இந்த துளசி இல அப்புறம் வந்து இந்த என்னமோ இந்த ஒரு காய்ச்சலுக்குன்னு வந்து அது என்னமோ ஒரு த தழையை கொடுப்பானுங்க அந்த காலத்து தழையை பற்றி தெரியாதுங்க அந்த தழையே பிழிஞ்சி கொடுக்குற போது எந்த காய்ச்சலாக இருந்தாலும் நல்லாகி போகும்னு அதுதான்கொடுப்பானுவோ கொடுத்து ஒரு அரிசி ஒரு தருவ வாயிலை போட்டுக்க சொல்லுவானுங்க அது தானுங்க எங்களுக்கு அனுபவம்